இப்போ எங்கள் ஊரில் ஈரோடு மாவட்டத்தில் வந்து நிறைய கோச்சிங் சென்டர்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறக்கு அதுக்கு அப்றம் பேங்க் எக்ஸாமு நீட் கோச்சிங்குக்கு இதுக்கு எல்லாம் வந்து நிறையா கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது இதனால என்னன்னா நம்ம இப்போ நிறையா கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ்லாம் இப்போ நம்ம வரும்போது இந்த மாதிரி சென்டர்ஸ்லல்லாம் நம்ம போய் படிக்கும் போது நமக்கு வந்து நிறைய நம்ம தெரிஞ்சு நம்ம அந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் அதுக்கு அப்பறம் வந்து பார்த்திங்ன்னா இப்போ கவர்ன்மென்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்தது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்கூல்ஸில் கவுர்ன்மென்ட் ஸ்கூல்ஸில் எல்லாம் வந்து லன்ச் வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கு அப்றம் இப்போ இருக்கிற கவுர்மென்ட் வந்து கவுர்மென்ட் ஸ்கூல்ஸில் எல்லாம் வந்து காலை சிற்றுண்டி திட்டம்னு சொல்லி ஃபிப்த் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்குலாம் வந்து காலை உணவுன்னு ஸ்கூல்லேயே கவுர்மென்ட் ஸ்கூல்ஸில் வந்து கொடுக்குறாங்க அது போக இந்த கோச்சிங் சென்டர்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக நம்ம எஜிகேஷனும் நல்லா நமக்கு வந்து டெவலப் ஆகுது அது போக நம்ம எக்ஸாம்ஸ்ல்லாம் நம்ம வந்து சீக்கிரம் நம்ம க்ளியர் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பும் கிடைக்கிறக்கு வந்து இந்த கோச்சிங் சென்டர்ஸு கவர்ன்மென்ட் ஸ்கூல் கொடுக்குற ஸ்கீம்ஸு இது எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாயிருக்கு அதுக்கு அப்றம் இப்ப வந்து ரூரல் சைடில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து இப்போ எதாவது படிக்கணும் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் ஸ்கூலில் இருந்ததுக்கு அப்றம் வந்து படிக்கணும்னா அவங்களுக்கு நிறைய டவுட்டுருக்கும் ஆனாலும் கவர்ன்மென்ட் வந்து வீடு தேடி கல்விங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இப்போ நிறைய பேர் வந்து டெம்ப்ரவரியாக அதுக்கு அப்பாய்ண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து குழந்தைங்க யாருலாம் கவர்ன்மென்ட்ஸ் ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸை வந்து அந்த போட்டிருக்கிற அந்த குவாடினேட்டருக்கு அந்த டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்குளுக்கு வந்து குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறக்கு அவங்க வந்து தனியாக ஒரு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி அவங்க வந்து ஈவினிங் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு டியூஷன் மாதிரி அவங்க வந்து எடுக்கிறாங்க அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி திட்டம்லாம் கொண்டு வரும் போது குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக சீக்கிரம் எஜிகேஷனை வந்து நம்ம நல்ல படியாக கொண்டு வந்து சேக்கலாம்